எங்க பகுதியில் பொழுதுபோக்கு எந்திரிச்சிட்டு டெய்லியும் வீட்டு வேலை பசங்களை ஸ்கூலு கிளப்புறது சமைக்கிறது அவரு வேலைக்கு போகிறது இப்படியே பொழுது போயிட்டிருக்கும் அப்புறம் பால் கறக்கிறது மாட்டை அவுத்துவிட்றது பால் கறக்கறது ஆடு மாடு ஆட்டை அவுத்துவிட்றது மேய்க்கிறது அப்புறம் அவங்கள வே பசங்கள் ஸ்கூலுக்கு போறவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டுட்டு வேலைக்கு போறவங்கள வேலைக்கு அனுப்பிவிட்டுட்டு மேல் கொண்டு சாணியை வாரிவிட்டு மாட்டை கூட்டிகிட்டு பட்டி கூட்டிகிட்டு மாட்டை ஓட்டிக்கிட்டு காட்டுக்கு போயிட்டு அப்படியே அப்புறம் அப்படியே எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டே போயிடுவோம் மத்தியானத்துல மாட்டை மேய்ச்சுக்கிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு மணி அஞ்சு மணிக்கி வரும் மாடு மாடு மேய்ச்சிட்டு அப்படியே பேசிகிட்டு கும்பலாக உக்காந்து எல்லாம் ஒரு மணிக்கெல்லாம் சாப்பிட்டு கும்பலாக பேசிக்கிட்டிருந்துட்டு அப்படியே அவங்கவுங்க வீட்டு கதையும் சொல்லி பேசிக்கிட்டிருந்துட்டு மணி அஞ்சு மணிக்கி மாட்டை வீ காட்டிலருந்து வீட்டுக்கு ஓட்டிகிட்டு வந்தம்னாக்கா ஆட்டு மாட்டை ஆட்டை கட்டிவிட்டு மாட்டை கட்டிவிட்டு பால் கறந்துவிட்டு அப்புறம் வேலைக்கு போனவங்க வருவாங்க பிள்ளைங்க வ ஸ்கூல் போனவங்க வருவாங்க அதுக்குள்ளே சமைக்கணும் சமைச்சுட்டு சாயந்திரம் திரும்ப பால் கறக்கணும் சாப்பாடு வேலையை ஆரம்பிச்சுட்டு அவங்க அவங்களுக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு வீடு வாசலில் கூட்டிவிட்டு இருக்கிற வேலையை பார்த்துட்டு அப்புறம் அவங்க அவங்களும் சாப்பிட்டு படுத்துக்குவாங்க கட கதை பார்ப்பாங்க கொஞ்சம் நேரம் கதை பார்த்துட்டே கொஞ்சம் வெளில எங்கையாச்சுக்கும் வே அவரு வேலை முடிச்சுட்டு வருவார் அப்படியே வெளியில் போகிறதானாக்கா கள்ளக்குறிச்சி எதுனால் மார்கெட்டு காய்கறி வாங்கிக்கிட்டு வந்துட்டு வெளில போய்ட்டு வர்றதுதானா வெளியில் போய்ட்டு வரலாம் ஒரு ஒரு நாளைக்கு சீக்கிரம் வந்தால் வெளியில் போவோம் ஒரு ஒரு நாளைக்கு லேட்டாக வந்தால் அதுவும் போறதில்லை ஒரு ஒரு நாளைக்கு இருந்துக்க வேண்டியது தான் டெய்லியும் சாயங்காலம்தான் போய் காய்கறி வாங்கிட்டு வந்து நாளைக்கு என்னா ரெடி பண்றதுன்ட்டு இன்றைக்கே எல்லாம் வாங்கிகிட்டு வந்து ரெடி பண்ணி வெச்சுக்க வேண்டியது தான்